எங்களில் ஊரில் நடந்த கோயில் திருவிழாவிற்கு அனைவரையும் கூப்பிட ஒரு அலோன் செய்பவரை கூப்பிட்டு அவருக்கு பணம் கொடுத்து அவரிடம் நோட்டீஸ் கொடுத்து அதை வாசித்து தெரு தெருவாகவும் ஊரு ஊராகவும் சென்று அதை அறிவித்தனர் மக்கள் அனைவரும் ஆசையாகவும் பேரின்பத்துடனும் அங்கு கூடி விழாவை நடத்தினார்கள் அங்கு நடந்த விழாவில் அதிகமான கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டு பொருட்களும் விற்கப்பட்டது கலை நிகழ்ச்சியில் எனக்கு மிகவும் பிடித்தது பொம்மலாட்டம் அந்த பொம்மலாட்டத்தில் ராவணன் கதையை கூறினார்கள் அதை பார்த்து மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர்